ஒரு இயர்லலாம் பார்த்தோம்னா கோடைக்காலம் மழைக்காலம் குளிர்காலம் இருக்கும் கோடைக்காலத்தில் வந்து அரிசி வந்து எங்கள் ஊரில் விளையவிப்போம் அரிசி புரொடியூஸ் பண்ணுவோம் மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து அரிசியைத் தவிர்த்து கோதுமை ஏன்னா கோதுமைக்கு வந்து அந்த டெம்ப்பரேச்சர் தான் ஏற்றதா இருக்கும் ஸோ கோதுமை வந்து புரொடியூஸ் பண்ணுவோம் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த காய்கறிலாம் இருக்குல காய்கறி பழங்கள்லாம் வந்து புரொடியூஸ் பண்ணுவோம் இப்போ கோடைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல் போட்டதுலர்ந்து ஒரு அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாதம் பண்ணுறதுக்கு வந்து பிராப்பராக வந்து தண்ணி வேணும் அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான வாழ்நிலை வானிலைலாம் வேணும் இது கோடைக்காலத்தில் வந்து நம்ம பயிரிடுவோம் மழைக்காலத்துல பார்த்திங்கன்னா வந்து அரிசியைத் தவிர்த்து என்ன கோதுமை இருக்கா கோதுமை கூட பயிரிடுவோம் அதுக்கு வந்து ஒரு மிதமான வானிலை வேணும் புரொடக்சன் டைம்மில் அறுவடை டைம்மில் வந்து ஒரு மிதமான வானிலை இல்லாம வந்து ஒரு ரஃபான வானிலை வந்தா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குளிர்காலத்தில் வந்து காய்கறி பழம் ஃபுரூட்ஸு இந்த மாரிலாம் வந்து விதைவிப்போம் நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் டைம் பிரியட் தண்ணி வித துவதுலருந்து அதுக்கு பிராப்பராக தண்ணி கிடைக்குறதுலேர்ந்து அறுவடை பண்ணி முடிக்கிற வரையிலும் ஆறு மாதம் டைம் பிரியட் ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நவரன்னு சொல்லுவாங்கள்ல குளிர்காலத்தில் அந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஆறு மாதம்னு அவசியம் கிடையாது ஒரு மூணு மாதமே போதும் அந்த மூணு மாதத்த வந்து நம்ம போட்ட காய்கறியை வந்து அவுட்புட் வெளியே எடுத்துடலாம் மழைக்காலத்தில் அப்படியே டிஃபரண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மழைக்காலத்தில் வந்து கோதுமை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ஜில் பார்த்திங்கன்னா வந்து விதை விதைக்கும்போது அதுக்கு வந்து ஒரு பனிமூட்டமான ஒரு டெம்ப்பரேச்சர் தேவைப்படுது இன்கேஸ் வந்து அறுவடை பண்ணும்போது வந்து அதுக்கு வந்து வறட்சியான ஒரு டெம்ப்பரேச்சர் தேவைப்படுது அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த மூணு சீசன்லையும் வந்து எங்கள் ஊரில் வந்து பயிர் பயிரிடுவாங்க அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து கோடைக்காலத்துலலாம் வந்து சம்பான்ற அரிசியைதான் பயிரிடுவோம்